அமேசான் பேயில் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணேன் ஆர்டர் பண்ணி இந்தமாரி வந்துடுச்சி டெலிவெரி ஆச்சு செவன் டேஸில் டெலிவரி ஆகிடுச்சி டெலிவரி ஆனதுக்கு அப்பறம் வந்து ப்ராடக்ட்லான் பிரித்து பார்த்தேன் ப்ராடக்ட் வந்துட்டு பேக்கேஜ் ஒழுங்காக பண்ணல சரி பேக்கேஜ் தான் ஒழுங்காக பண்ணல சரி நம்ம உள்ள ப்ராடக்ட்டாச்சும் ஒழுங்காக இருக்கும் அப்படினு சொல்லிட்டு பார்த்தன் ப்ரொடெக்ட் ஓபன் பண்ணோன்னே டிஸ்பிளே வந்துட்டு லைட்டாக கிளாரிட்டி இல்லாமல் இருந்துச்சு ஓபன் பண்ணோம்னே போன் ஆன் பண்ணோம்னே அதுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து மறுபடியும் சரி நம்ம போன் சார்ஜி போட்டு பார்ப்புனு சொல்லிட்டு சார்ஜி போட்டு பார்த்தன் சார்ஜி பின் வந்துட்டு லூசாக இருந்துச்சு சரி ஓகே போன் நல்ல போனால் அப்படினு சொல்லிட்டு நான் போனை யூஸ் பண்ணி பார்த்தன் போன் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு லேக் அடிக்க ஆரம்மிச்சிட்டு அதுக்கு அப்புறமா கொஞ்ச கொஞ்சமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்பறம் இந்த சார்ஜி பின்னு வந்துட்டு சரியா வந்துட்டு ஏறமாட்டிங்குது லூசாக இருக்குது கனெக்ஷன் ப்ரொடெக்ட் வந்துட்டு அவ்வளோவா வந்துட்டு சரி இல்லை அதனால் கொஞ்சம் பார்த்து மறுபடியும் ப்ரொடெக்ட் போடுற மாதிரி இருக்கணும் ஏன்னா வந்துட்டு பேக்கேஜி ஜார்ஜி பின்னு ஹெட்செட் இது எல்லாமே வந்துட்டு குவாலிட்டி கம்மியாக தான் இருக்குது ஒர்ஜினல் குவாலிட்டி மாதிரி தெரியல ஓகே